ஸ்டெம் யூஸ் பண்ணி இந்த நிறைய பகுதி வந்து சுத்தம் பண்ணுறது இப்ப பெரிய பெரிய ஏரியா பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் சின்ன ஏரியா வந்து ஆளுங்கா நிறைய பேர் இருந்தாங்கள் அது வந்து கொஞ்சோம் இடத்த தான் வந்து இது பண்ண முடியும் ஆனால் இப்போ வந்து இந்த சயின்ஸ் டெக்னாலஜி வந்து நிறைய வந்து நிறைய மிஷினில் வந்துச்சு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாதாள சாக்கடைலா இருக்குது அதெல்லாம் வந்து உள்ள ஆள் ஏறங்கி தான் கிளீன் பண்ண அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் கொஞ்சம்தான் கிளீன் பண்ண முடியும் ஆனால் இப்பெல்லாம் இந்த இந்த டெக்னாலஜியா வச்சு நிறைய வந்து குறிப்பிட்ட ஒரு ஏரியா வந்து அவங்க கவர் பண்ணிடுறாங்க அதனால் வந்து ரொம்பவே வந்து கீளினாக வச்சு இருக்கங்கா அந்த பக்கயெல்லாம் நிறையவே இந்த டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது இடத்தை வந்து கிளீனிங்க வச்சுக்கிறது ரொம்பவே வந்து இந்த ஸ்டெம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது